ஒரு சில குடும்பங்களில் விவசாயிகளாக இருந்தும் பலர் விவசாயம் செய்வதில்லை இதை பற்றி என்னோடய கருத்தை நான் இப்போது சொல்கிறேன் சில குடும்பங்களில் இருக்கிற எல்லாருமே விவசாயம் பண்றவங்களாக இருப்பாங்க ஆனால் விவசாயத்தில் கிடைக்கிற வருமானத்தை விட வேறு சில தொழில்களில் அதிகப்படியான வருமானம் கிடைக்கும் அதனால் அதிக வருமானம் கிடைக்கிற வேறு சில தொழில் செய்கிறாங்க இன்னும் சில விவசாய குடும்பத்தில் இருக்கிற விவசாயம் பண்ண தெரிஞ்ச விவசாயிகள் விவசாயத்தை விட எளிமையான வேலைகளுக்காகவும் அதிகப்படியான வருமானத்துக்காகவும் வெளியூர் செல்கிறாங்க அல்லது வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்ய விரும்பறாங்க அந்த மாதிரி வெளிநாடுகளுக்கும் போயிடறாங்க விவசாயம் நல்லா தெரிஞ்சாலுமே விவசாயத்து மேலே இருக்கிற ஆர்வத்தை குறச்சிட்டு மற்ற வேலைகளில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க விவசாயம் விவசாயத்தின் முக்கியத்துவம் என்னென்னால் இது மனிதனுக்காகவும் விலங்குகளுக்காகவும் மற்றும் பறவைகளுக்காகவும் உணவு கொடுக்கறதில் முக்கிய பங்காக இருக்கு மனிதனுக்கான உணவு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தீவனம் மற்றும் நார் சத்து இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது விவசாயம் நமக்கு உணவு கொடுப்பது நமக்கு ஆடைகள் கொடுப்பது நம் வீடுகளுக்கு மர கட்டைகள் கொடுப்பது அதாவது வீடு கட்டுவதற்கான கட்டுமான பொருள்களில் முக்கியமாக இருக்கிற மர கட்டைகள் கொடுப்பது இது எல்லாமே விவசாயத்தினாலதான் இந்த தேசிய பொருளாதாரத்துக்கு விவசாயம் ரொம்ப முக்கியமான பங்காக இருக்குது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயம் முக்கிய பங்காக இருக்குது ஒரு நாட்டின் தேவைக்கு ஒரு நாட்டின் மக்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்வதே விவசாயத்தின் முக்கிய நோக்கமாக இருக்குது